சமீபமாக தொழில்நுட்பம் அதாவது டெக்னாலஜி ஓய்வு பெற்றவர்களுக்கு மற்றும் அந்த வயதானவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந் அமைந்திருக்கிறது அதாவது கடந்த ஒரு பத்து வருஷமாக பத்து வருஷம் இல்லை பதினைஞ்சி வருஷமாகவே இந்த ஆண்ட்ராய்ட் டிவி ஆண்ட்ராய்ட் தொலைக்காட்சி அப்புறம் வந்து அந்த இணையத்தளம் மூலயமாக நிறையா மக்கள் அதை வந்து ரொம்பவே பயனுள்ளதாகவும் பயனற்றதாகவும் அதை செயல்படுத்துகிறது அதை செயல்படுத்தி வராங்க அது அவரவர் கையில் தான் இருக்குது அது பயனுள்ளதாகவும் செயல்படுத்துகிறதாவதும் இருக்கட்டும் அதை பயனற்றதாக செலுத் செயல்படுத்துவது ஆகட்டும் அதுதான் அவுங்கவங்க கையில் தான் இருக்குது ஸோ தொழில்நுட் தொழில்நுட்பத்தை பற்றி பேசுணுனால் அதில் டிவி மற்றும் இணையத்தள மூலயமா தற்போதைய காலத்தில் ஓய்வு பெற்றவர்கள் அதாவது அதாவது ஒரு அறுபது வயது அறுபத்தஞ்சி வயதுக்கு அப்புறம் வந்து ஓய்வூதியம் பெறாங்களில் ஓய்வூதியம் பெற்று வருவாங்க அப்புறம் வந்து வீட்டில் வயதானவங்க எல்லாேருமே டிவி மற்றும் இணையத்தளத்தினால ரொம்பவே பயனுள்ள பயனடை அடைகிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற இடத்துலையே இருந்து ஒரு கைபேசியில் இருந்தோ இல்லை டிவியில் இருந்தோ அவங்க கேட்க வேண்டிய விஷயத்தை அதாவது இப்போது செய்தி கேட்கணும் இருந்தால் அது அவங்க தொலைபேசி மூலயமா உக்காந்த இடத்துல பார்க்கலாம் இல்லை டிவி மூலயமா உக்காந்த இடத்தப் இடத்துல இருந்தே பார்க்கலாம் அது ஒரு டைம் பாஸாக இருக்கும் அதாவது பொழுதுபோக்கிற்காக யூஸ் பண் பண்ண பண்ணுறதா இருக்குது